ஆ நாங்கள் நீங்கள் காய்கறியெலாம் எங்களுக்கு ஹோல்சேலில் கொடுப்பீங்களாங்க

காய்கறி என்ன கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் கோஸ்ஸு காலிஃபிளவர் வெண்டக்காய் முருங்கக்காய் எல்லாமே கொடுங்க நாங்கள் கடை வச்சுருக்கோம் ஹோல்சேலாக கொடுங்கங்க நீங்கள் எப்படி டெலிவரி கொடுப்பீங்களா ஹோ ஹோம் டெலிவரி எப்படி வாடகைக்கு தான் அனுப்புவீங்களா ஃபிரீ டெலிவரியா

சரிங்க சரி சர் ஆ ஆ சரி சரி

ஆ ஆ சரி சரி

சரிங்க சரிங்க சரிங்க

எப்படி ரேட்டுலாம் என்ன மாதிரி போட்டுக் கொடுக்குறீங்க கிலோவுக்கு கிலோ ஒரு கிலோ எப்படின்னு சொல்கிறீங்க மோட்டாம் ஆ ஆ சரிங்க சரி உங்களுக்கு ஆ ஆ உங்கள் ரேட்டே தான் சொல்கிறீங்களா உங்கள் ரேட்டா சரி சரி ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ

ஆ ஆ ஆ சரி சரிங்க சரிங்க சரி சரி ஆ ஆ